இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் அப்போ இருக்கிற தலைமுறைக்கும் வித்தியாசம் என்னன்னா இப்போ இருக்கிற தலைமுறை வந்து நிறைய ஃபோனு கேம்ஸ்ஸு இந்தமாதிரி ஆடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கள் அப்போ இருக்கிற தலைமுறை வந்து அப்போலாம் கபடி ரன்னிங் ரேஸ்ஸு இந்தமாதிரி விளையாட்டு வீட்டுக்குள்ளையே விளையாண்ட்டு செம ஜாலியா இருப்பாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து பசங்கள் வந்து சொல்கிற பேச்ச சுத்தமாவே கேட்குறது கிடையாது அப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து எது சொன்னாலும் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேப்பாங்க எல்லா விஷயமும் அப்போ இருக்கிற தலைமுறை ஓகே இப்போ இருக்கிற தலைமுறை சரியில்லை அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து பிள்ளைங்க வந்து நிறைய சூசைடு பண்ணிக்கிறாங்க எதுனா ஒரு பிரச்சினைனா இல்லைனா படிப்பில் எதுனா ஒன்று போய்டுச்சினா சூசைடு பண்ணிக்கிறாங்கள் அந்தமாதிரி நிறைய விஷயம் ஆகுது அப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து அந்தமாதிரினா என்னான்னு தெரியாத அளவு இருக்காங்க அப்போ வந்து அந்தமாதிரி இல்லை அம்மா அப்பா அந்தமாதிரி குடும்பம் லைஃப் ஸ்டைலில் போயிடுறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்கள வந்து ஏ பசங்களோட சேந்து சுற்றுறது சினிமா போகிறது ஊர் சுற்றுறது அங்கங்க அம்மா அப்பாக்கு தெரியாமல் எல்லா வேலையும் செய்கிறது இப்போ இருக்கிற பசங்கள் இந்த மாதிரி இது நிறைய சொல்கிறது இருக்குது